இருபத்தி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஏழு ஏழு அறுபத்தி மூணு மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இன்னும் ஒன்றா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு